ம் வணக்கம்மா வணக்கம்மா நான் வந்து உங்கள் பையனோட மிஸ்ஸு பேசுகிறேன் நல்லா இருக்கீங்களா அம்மா

உங்கள் பையன் படிக்கிறதே இல்லைம்மா வீட்டில் படிக்கிறானா இல்லையா சுத்தமாக மார்க்கெலாம் ரொம்ப கம்மியாக எடுத்திருக்காங்க ரொம்ப லோவாக மார்க்கு எடுத்திருக்குறான் படிக்கவும் மாட்டேறான் உங்கள்கிட்ட படிக்கிறேன்னு தான் சொல்கிறான் இங்கே வந்து மார்க்கு ரொம்ப லோவாக எடுத்திருக்கான் ஒரு நூறு மார்க்கு எக்ஸாம் வச்சு ரொம்ப கம்மியாக எடுக்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க ம் ம் ம் ம் ரொம்ப லோ மா மார்க்கு வந்து மார்க்கு வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கிறான்மா கிளாஸ்லேயே ரொம்ப வொஸ்ட்டு ஒரு இதாக இருக்கிறான் ஒரு வேலை ஒரு சொன்னால் கேட்க மாட்டேக்கிறான் மார்க்கு ரொம்ப லோவாக இருக்கான் வீட்டில் உட்காந்து படிக்க சொல்லுங்க அவன் டியூசனாச்சும் வைங்க இல்லைனா ஆ சரிங்க ம் சரிங்க ம் நன்றிங்க நன்றி மா ம்